ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து பன்னெண்டு முப்பது ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏழு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து அஞ்சு